மே ஐ கம் இன் மேம் மேம் என்னோடய ஐடி கார்டை காணோம் மேம் ஆமாம் மேம் பிகாம் தான் மேம் பிகாம் ஃபர்ஸ்ட்டு இயர் தான் காலேஜ் பஸ் இன்னைக்கி வரல மேம் அதனால அவுட் பஸ்ஸில் வந்தேன் அதுவும் ஐடி கார்டு எங்கேயோ தொலைஞ்சி போய்ச்சி நான்தான் போவேனே மேம் காலேஜி விட்டு அவுட் பஸ்லதான் மேம் ஆனால் எங்கன்னு தெரியல மேம் நான் என்ன பண்ணுறது மேம் இல்லை மேம் நோ மேம் இன்னும் விடவேல்ல பிரின்ஸ்பல்ல போய் பார்க்க சொன்னாங்களே பிரின்ஸ்பல்ல பார்க்க சொன்னாங்க ஆ மேம் அமௌன்ட்டு மேம் மேம் கொஞ்சம் குறச்சிங்களேன் மேம் சரி மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் இன்னைக்கிதான் இந்தமேரி பண்ண மேம் நேற்றுலாம் பண்ணியிருந்தேன் திருவாரூர்தான் மேம் கொஞ்சம் லேட்டாகிட்டு மேம் இன்னைக்கி கொஞ்சம் லேட்டாயிருச்சு அதனால் வந்து ஏற முடியல பஸ்ஸை விட்டுட்டேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம்